இப்போ மோஸ்ட்லி அதிகாலை வர்ற பறவைகள் வந்து நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு காலையில் வந்து போகலாம் அதுமாதிரி வந்து பார்த்திங்கனா சாயங்காலம் சில பறவைகள் அதேமாதிரியே வரும் இதை கண்டுகளிக்கிறதுக்கு மக்கள் வந்து இங்கே தங்கியிருக்கணுன்றது அவசியம் இல்லை இதை தாண்டி அதுக்கு பக்கத்தில் நிறைய இப்போல்லாம் வந்து பார்த்திங்கனா சுற்றறுலாத்தலம்னால நிறைய ரூம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வருது மக்கள் சில பேர் தங்கி இருந்து அதை கண்டுகளிச்சிட்டும் போகிறாங்க இதை தாண்டி வந்து பார்த்திங்கனா நிறைய இப்போ வந்து ப்ரைவேட்டாக சில விலங்குகளை கொண்டாந்து அவங்களுக்கு மக்களுக்கு டைரெக்ட்டாவே காட்டுற சில நிறுவனங்கள்லாம் வந்துடுச்சு இயற்கையாக வெளிநாட்டில் உள்ள பறவைகள்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு அதை எக்ஸ்ப்ளோஸ் பண்ணி ஒரு சிறிய கட்டணம் வந்து வசூலிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது